ஹலோ சொல்லுங்கள் யார் ஆமாம்ங்க ப்ளம்பர் தான் சரிங்க ஆ சரிங்க யார் யார் இந்த நம்பர் கொடுத்தா எந்த ஏரியா கூடல்புதூருல்லயா ஆமாம்ங்க ஆமாம்ங்க நான் தான் பண்ணிக்கொடுத்தேன் ஆமாம்ங்க அப்படியாம்மா சரிம்மா நான் கொட்டேஷன் கொட்டேஷன் பார்க்கணும் இடத்தப் பார்த்துட்டு வெஸ்டன் டாய்லெட்டா என்னென்னு பார்க்கணும் நான்

நான் சனிக்கெழமா வந்து பார்க்குறேன் எத்தனை செண்ட்டுன்னு வேறு தெரியலை அது நீங்கள் பைப்பு எப்பிடியும் ரெண்டு மேலே எதுவும் ரூமு இருக்கா ஆ சரிம்மா ஆ சரிம்மா ஞாயித்துக் கெழம நான் வரவா

ஆ சரி சரி

சரிம்மா சரிம்மா நா மெட்டீரியல் தனியாக வரும் ஆ ஆ சரிம்மா மெட்டீரியல் வந்து தனியாக வரும்மா எங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் தனியாக நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும்மா ஆ பார்த்துக்கோங்க ஆ அதெல்லாம் வேலையைப் பொறுத்துதாம்மா இருக்குது நீங்கள் நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துட்டு அதுக்கப்பறம் நான் உங்களுக்கு கொட்டேஷன் எழுதித் தாரேன் அது உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதில் கொஞ்சம் கூட முன்னே பின்னே கூட பா பார்த்து உங்களுக்கு நான் பண்ணித் தர்றேன் ஆ அதே கூடல்புதூர்தானேம்மா ஆ சரிம்மா சரிம்மா சரிங்ம்மா ம் ஆ இன்னைக்கு வர முடியாதும்மா இன்னைக்கு வேலை வெளியில் இருக்கேன் ஆ சரிம்மா சரிம்மா ஆ வரும்போது நான் உங்களுக்குக் கால் பண்ணுறேம்மா